தினசரி அடிப்படையில் வந்து கடலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சின இருக்குது அப்படின்னால் நாங்கள் வாழுகிறது வந்து நெய்வேலி மாநகரம் அதில் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சின அப்படினா காற்று மாசுபாடு வந்து எங்களுக்கு அதிகம் ஆனால் சாக்கடை நீர் தேக்கம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது ஏன்னால் டிரைனேஜ் ஃபெசிலிட்டி ரொம்ப அருமையா என்எல்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காற்று மாசுபாடுக்காக வந்து அவங்க நிறைய மரங்கள் நிறைய எக்கோ சிஸ்டம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர்களோட காற்று மாசுபாடு வந்து இங்கே அதிகம் தான் நெய்வேலியில் ஏன்னால் அதனால்தான் நெய்வேலியில் வந்து அவர்களுடைய என்எல்சி ரிலேட்டட் அவங்க ஒர்க் பண்ணுற மக்களுக்கு மட்டும்தான் அவங்கள் வந்து சலுகை கொடுத்து இருக்காங்க எப்படினா அவர்களுக்கு ஜிஹெச் புக்கு வந்து இலவசமாக இருக்கும் அவங்கள் வந்து என்ன நேரத்தலேயும் ஹாஸ்பிடல் போகலாம் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஃப்ரீ தான் என்ன மெடிசனும் அவர்களோட சம்பளத்தில் பிடிச்சுப்பாங்க ஆனால் நெய்வேலி மட்டும் வந்து நெய்வேலியில் சுற்றி இருக்குது இல்லைங்களா நெய்வேலி சுற்றி பல குட்டி கிராமங்கள் இருக்குது அந்த நிலக்கரியில் இருந்து வரக்கூடிய மாசு வந்து மற்ற மக்களையும் பாதிக்குது ஆனால் அவங்குளுக்கு எந்தவிதமான சலுகைகளும் இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி நிறுவனம் வந்து தர்றது கிடையாது என்எல்சி எம்ப்ளாய்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கிறதுனால் இந்த காற்று மாசுபாடு வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும்ங்றது நான் தலைவர்கங்கள் கிட்டே உதவியாக கேட்பேன்